என்னோடய ஃபஸ்ட் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தா ஸாரீ நான் ஆர்டர் பண்ணி வாங்கின ஃபஸ்ட் ப்ராடக்ட் ஸாரீ நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட்டு பண்றதுக்காக அந்த ஸாரீயை ஆர்டர் பண்ணி வாங்குனேன் அதில் வந்து நிறைய வெரைட்டியாக ஸாரீஸ் இருந்துச்சு அதில் எனக்கு எது பிடிச்சிதோ அதை வந்து நான் ஆர்டர் பண்ணேன் அதில் மல்டி கலர்ஸ் இருந்துச்சு நிறையா கலர்ஸ் டிஃப்ரண்டான டிசைன்ஸ் இருந்துச்சு கலர்ஸ் இருந்துச்சு எனக்கு எது பிடிச்சிச்சோ அதை வந்து நான் ஆர்டர் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு வாங்கி தந்தேன் எங்கள் அம்மாவுக்கும் அந்த ஸாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க திரும்ப திரும்ப இதே மாதிரி நிறையா ஸாரீஸ் இருந்தால் எனக்கு வாங்கி கொடுன்னு அவங்களே சொன்னாங்க அந்தளவுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருந்துச்சு எந்தவொரு பேடு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை நல்ல குட் குவாலிட்டியாக இருந்துச்சு ஃபீட் பேக்கும் நல்லா இருந்துச்சு அதனால நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் இன்னும் நிறையா பொருட்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறேன் என்னோட ஃபஸ்ட் ப்ராடக்ட் வாங்கினது ஸாரீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சுச்சி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு